ஆ சார் நாகப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார் சார் நான் இங்கே இஜிஎஸ்ல படிக்கிறேங்க அது நம்ம இஜிஎஸ் பாலிடெக்னிக்கில் இங்கே பஸ் ஸ்டாண்ட்டில் பஸ் ஏறுறத்துக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் பர்ஸு பின்னாடி தான் வச்சிருந்தேன் மிஸ் ஆயிடுச்சு சார் இங்கே சார் இல்ல சார் சேஃப்டியாக தான் சார் வச்சிருந்தேன் இங்கே ஒரு ரெண்டு பேர் ஒரு மாதிரியா தான் சார் சுற்றிட்ருக்கானுங்க ஆ அதான் சார் எனக்கு கேட்கறத்துக்கும் பயமாக இருக்கு கொஞ்சம் வ வர முடியுமா சார் எதாச்சும் அனுப்ப முடியுமா சார் ஆ கரெக்டாக இஜிஎஸ் பஸ் ஸ்டாப்லையே தான் சார் நம்ம கலெட்ரு ஆஃபிஸ் கொஞ்சம் நகந்து இருக்குல்ல சார் பஸ் ஸ்டாப்பு சார் இல்லை சார் அவங்க இங்கேயே தான் சார் நிற்கிறாங்க எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்கு எதாச்சும் அனுப்ப முடியுமா சார் கான்ஸ்டபிள் யாராச்சும்

ஆ அதான் இஜிஎஸ் காலேஜ் வந்த வெளில வந்தொன்னே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல சார் ஏறுறத்துக்கு நம்ம க நாகப்பட்டினம் கலெக்ட்ரு ஆஃபிஸ் எயித்த மாரி ம் ஆ ஆமாம் சார் ரெண்டு பசங்க இருக்காங்க ஆ ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா வாட்ட சாட்டமாக தாடியோட இருக்கார் இன்னும் ஒரு ஆள் கொஞ்சம் ஒல்லியாக ஹைட்டாக இருக்காப்பில அப்படி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்தாங்க இல்லை சார் ரெண்டு பேரும் பைக்கில் வந்தாங்க சார் பைக்கில் வந்துவிட்டு சம்மந்தமே இல்லாம பஸ் ஸ்டாண்ட்டில் நின்றுட்ருக்காங்க சார் இல்லை சார் திரு திருன்னு முழிச்சிட்டுருக்காங்க என்கிட்ட என் பர்ஸில் அவ்வளோவா பணலாம் எதுவும் இல்லை ஒரு வேள அதை எடுத்து பார்த்துட்டு இல்லைன்றதுனால கூட வேறு யார்ட்டியாச்சும் ட்ரை பண்ணுறக்காகவே நின்றுட்ருக்கலாம் சொல்ல முடியாதுல்ல அதுக்காக தான் அவங்க முழியும் சரி இல்லை ஆ ஆ ஆ ஆ சரி சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் போயிவிட போகறாங்க சார் ம் சரி சார் சார் ம் ஓகே சார்